பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேட் வித் யுவர் ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட் அப்படின்னா நான் செலெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸில் வந்துட்டு எல்லாத்துக்குமே நிறையா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அதாவது மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் யாராலேயும் இருக்க முடியாது மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து மேன்டிட்ரி ஒன்னாகிடுச்சி அது இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் என்னோடய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நிறையா இதில் யூஸ் ஆகுது நோட்ஸ்ஸுக்கு பிடிஎஃபு ஸ்டடீஸ்க்கு அதுக்கப்புறம் நிறையா ஃபீச்சர்ஸ்க்கு வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் ஆகுது என்னோடய பாசிட்டிவ் மொபைல் ஃபோனா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா நான் ஃபஸ்ட் டைம் மொபைல் ஃபோன் வாங்க போன எக்ஸ்பீரியன்ஸை வேணால் ஷேர் பண்ணுறேன் ஆன்லைன் கிளாஸுக்காக தான் நானும் மொபைல் ஃபோன் வாங்குனேன் என்னோடய மொபைல் வாங்கின டேட் வந்து கரெக்டாக நவம்பர் டென் நவம்பர் ஆஹான் சாரி நவம்பர் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து மொபைல் வாங்கினேன் அப்போது வந்து என்னோடய மொபைல் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் எனக்குன்னு ஒரு மொபைல் வாங்க போனேன் எனக்கு மொபைல் பற்றி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது நான் வந்துட்டு கூட வந்து என் ப்ரதர கூட்டிகிட்டி போனேன் அவங்க தான் வந்து எனக்கு செலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த மொபைல் தான் நான் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன் இந்த மொபைல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது எனக்கு கலர் ஆகட்டும் அதோடய உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நான் வாங்க போன அந்த மொபைல் வாங்க போனதே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு வெளியில் வந்து இப்போ போய் எப்படி மொபைல் வாங்கணும் அப்படின்ற தெரிஞ் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்குது என் மொபைல் வந்துட்டு நான் அடிக்கடி கீழே போடுவேன் அது வந்து எனக்கு லைட்டா பிடிக்காது ஏன்னால் நானே என் மொபைல் வந்து எனக்கு கை தவறி கீழே விழுந்தடும் என் மொபைல் எனக்கு நிறையா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவ்வளோ தான்